நான் இந்தியாவில என்ன புகைப்படம் எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாஜ்மஹால் தான் அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் உலக அதிசயங்கள்ல ஒன்று தான் தாஜ்மஹால் இதை கட்டினவரு தான் ஷாஜகான் இது அவரோடய மனைவிக்காக அவர் ஆசைப்பட்டு கட்டினாங்க நானும் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் என்னோடய குடும்பத்தோட நானும் அங்கே போய் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன் உள்ளே மட்டும் நூற்றி இருபது ரூம் இருக்குது இது எல்லாம் பார்த்து ரசிக்கிறவங்க அதை விட்டு வெளியில வரவே மனசு வராது முன்னாடி ஃபுல்லாக தண்ணி ஃபால்ஸ் எல்லாம் வச்சு அவங்க அவ்வளோ அழகாக அலங்கருச்சியிருப்பாங்க அந்த கட்டிடம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு நம்மளுக்கு வெளியில வரவே மனசு வராது அதை சுற்றி ஒரே பூங்காவாக இருக்கும் அந்த பூங்காவிலையும் நம்ம போய் நல்லா மன நிறைவோட அங்கே உட்காந்துட்டு நல்லா பேசிட்டு வர முடியும் அந்த பூங்காவும் சரி அந்த கட்டிடமும் சரி எல்லாத்தையும் பார்க்குறக்கு அந்த புகைப்படத்தில் ரொம்ப அருமையாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்